என் பேத்தி வந்து எட்டு வருஷத்திலருந்தே ட்ராயிங்கெல்லாம் வரையுவாளுங்க அவங்க போட்டு கொடுத்ததெல்லாம் அப்படியே உள்ளுக்க அப்படியே வரைஞ்சி வரைஞ்சி பழகினா இப்போ வந்து அவளே வந்து நல்லா அவளே தனியாக போட்டு இப்போ வந்து பன்னெண்டு வருஷம் ஆகிபோச்சுங்க நல்லா அவளே வரையிகிறாளுங்க